ஹலோ சார் குட் ஈவினிங் சார் சார் இது கோகுல் கேப் டிரைவருங்களா சார் என்னோடைய நேம் பார்த்தசாரதிங் சார் சிவகங்கையிலேந்து பேசறேன் சார் சிவகங்கையிலேந்து பேசறேன் சார் சார் நாங்கள் ஃபேமிலியோடடு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் விசிட் பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்கோம் சார் உங்கள்கிட்ட கேப் அவைலபுளாக இருக்குங்களா எங்களுக்கு பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ண முடியுமா வரமுடியுமா இருக்குங்களா எப்போது சார் ஃப்ரீயாக இருக்கீங்க சார் எனக்கு நா நாளைக்கே கிடச்சாக்கூட பிரச்சனை இல்லைங்க சார் நாளைக்கே வரமுடியுங்களா சார் நாளைக்கு மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் அப்படி வந்தால் போதுங் சார் வரமுடியுமா சார் அங்கே சரி சார் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சார் அங்கே எவ்வளோ தூரம் சார் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வேடந்தாங்கலுக்கு யா சார் ஓகே சார் ஃபேமிலியோடு போயிட்டு வரலாமா சார் சரி ஓகேங்க சார் எவ்வளோ ஆகும் சார் நீங்கள் ரிட்டன் எங்களை அங்கே வெய்ட் பண்ணி ரிட்டன் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் சார் ஒன் ஒன் டே நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் நீங்கள் ஓகேவா உங்களுக்கு நாங்கள் அதுக்கான சார்ஜ் பண்ணுறோம் சார் ம் சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் நீங்கள் வெயிட் நீங்கள் வெயிட் பண்ணி ரிட்டன் கூப்பிட்டு வர மாதிரி தானே ஓகேங்க சார் நோ ப்ராப்ளம் சார் நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் நாளைக்கு வந்து வருவீங்களா சார் ஆ ஓகேங்க சார் நாளைக்கு சரிங்க சார் நான் செண்ட் பண்ணுறேன் சார் என்னோடய இதெல்லாம் எதனா அட்வான்ஸ் பேமெண்ட் எதனா கொடுக்க வேண்டியது இருக்கா பண்ணணுமா சார் சரி சரி பார்த்து இப்போவே ஆன்லைன் பேமெண்ட் நம்பர் அனுப்பிச்சிவிடுங்க சார் நான் செண்ட் பண்றேன் சார் ஆமாம் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ